கல்வி அறிவு வந்து வாழ்க்கையில் வந்து எல்லா ஒரு எப்படி படிச்சுன்னுருந்திங்கன்னா எல்லாமே டேலெண்ட்டாக எந்த ஒரு பொருள் வாங்கிறதும் ஈசி கொடுக்கறது ஈசி பணம் என்றதோ இல்லை ஒவ்வொரு இதுவும் வந்து ஈசியாக இருக்குது படிக்காதவங்களுக்கு வந்து ஒரு பஸ்க்கு போகணும்னா கூட அதனுடைய எழுத்து தெரியுறது இல்லை எங்கே போகும் எந்த இடத்துக்கு வரும் அப்படின்ட்டு அவுங்க அதை மிஸ் பண்ணுறாங்க மிஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு பாதிப்பு நிறைய வருது படிச்சவங்களால வந்து எல்லா வகையிலேயும் வந்து திறமையாக வந்து செயல்பட முடியுது படிக்காதவங்க வந்து ஒரு சில விஷயங்கள்ல வந்து அவங்களால வந்து கரெக்டாக இது பண்ண முடியிறதில்ல படிக்காதவங்க வந்து பஸ்ஸே போகணுன்னா கூட அந்த பஸ் எந்த ஊருக்கு போகுதுன்னு அந்தளவு விழிப்புணர்வு இல்லை ரெண்டாவது ஒரு பொருள் வாங்கும் போது எண்ணிக்கை காசினுடைய எண்ணிக்கையா மாற்றிட்றாங்க அது அவங்களுக்கு தெரியுறது இல்லை ரெண்டாவது வந்து நம்ம நிலத்தில் அந்தமாதிரி விளையாதது எப்படி என்ன அப்படின்ட்டு விழிப்புணர்வு இல்லாமல் போயிடுறாங்க படிக்காதவங்க படிச்சவங்க வந்து இப்போ ஒரு விழிப்புணர்வோடய இருக்காங்கின்றது என்னுடைய கருத்து